நான் ஒரு டைம் வந்து மேட்டுப்பாளையத்துலேருந்து கோயம்த்தூர் வரைக்கும் பஸில் போயிருந்தேன் அப்போது வந்து பஸில் ஏறி உட்காரமோது ஒருத்தவங்க வந்து ஒரு ஜென்ஸ் வந்து ஒரு லேடிஸ் சீட்டில் வந்து உட்காந்ட்ருந்தாங்க அவங்கள வந்து எழுந்திரிக்க சொன்னதுக்கு சொன்னாங்க இது வந்து எல்லாத்துக்கும் ஒரே சீட்டு தானே அப்புறோம் எதுக்கு இந்த மாதிரி பாகு பா என்ன இந்த மாதிரில்லாம் பார்த்துட்ருக்கீங்க யார் வேணாலும் எங்கள் வேணால் உட்காந்துக்கலான்னு சொன்னாங்க அதான் எதுக்கு அப்படி பார்க்கணும் எல்லாத்தையும் அதே மாதிரி விட்டர்லாம்ல இப்பிடில்லாம் நடந்துச்சு அதுக்கு அப்பறம் வந்து என்னோடய பின்னாடி சீட்டில் வந்து ஒரு ஒருத்தவங்க வந்து ஏறுனாங்க அவங்க வந்து ஒரு பா ஒரு குழந்தைய கொண்ட்டு வந்து ஏறுனாங்க அவங்க வந்து அந்த குழந்தைய வந்து மடியில் உட்கார வைக்காமல் அந்த குழந்தைய வந்து ஜன்னல் ஓரத்தில் வேடிக்கை பாருன்னு நிற்க வெஸ்ட்டு அவங்க கொண்டு வந்து பேக்கெல்லாம் மடியில் வெஸ்ட்டு உட்காந்ட்ருந்தாங்க என் அந்த குழந்தைக்கு வந்து கால் வலிக்காதா அப்போ அவங்களும் அந்த குழந்தைய உட்கார்ணும் தான அந்த மாதிரி அவங்க வந்து பார்க்கல அதுக்கு அப்பறம் வந்து இந்த ஹேண்டி இந்த கால் இல்லாதவங்க அவங்களாம் இந்த பஸில் ஏறம்போது அவங்களுக்கென்ன சீக்கிரமா இடம் கொடுத்தர்றாங்க உட்காந்துக்கோங்கன்னு ஏன் அவங்களுக்கு மட்டுந்தான் கால் இல்லையா அப்போது கால் இருக்கறவங்களுக்குலாம் கால் வலிக்காதா அப்போ அவங்கெல்லாம் என்ன நின்றுக்கிட்டே வரணுமா இந்த மாதிரில்லாம் பாரம் இந்த மாதிரில்லாம் பாரபட்சம்லாம் பார்க்கக்கூடாது இப்படி பார்க்கறனால தான் எல்லாமே ஒரு பாரபட்சமாக ஆயிடுது அப்பறம் வந்து இந்த இந்த ஓ இனியும் ஒரு சில இடத்துல வந்து இந்த படிக்கிறக்கு வந்து பிள்ளைகள மட்டும் படிக்க வைக்கக்கூடாது அவங்க வந்து வீட்லேயே இருக்கட்டும் பசங்க வந்து நல்லா படிக்கிட்டும் இந்த மாதிரில்லாம் நினைக்கிறாங்க இது எல்லாம் பா இது எல்லாமே இந்த பாரபட்சம் பார்க்கறது பாகுபாடு பார்க்கறதுலே இந்த மாதிரில்லாம் நடக்குது இன்றையும் எல்லாத்தையும் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரியே பார்க்கணும்